இது மாரி தமில்நாட்டில முக்கியமான தொழில்லாம் நடக்குது விவசாயமாக தான் இருந்துது விவசாயமாக இருந்துது இப்போ வந்து நாளப்போக்கில் என்ன ஆச்சுன்னா படிக்க ஒரு ஒருத்தவங்களும் எஜுகேட்டட் ஆவ ஆவ அவங்கவுங்க விவசாயத்தை கை விட்டுவிட்டு அவங்கவுங்க வெளிநாட்டு போகறது ஒவ்வொரு கன்ட்ரியில வேறு வேறு இடத்துக்கு போய் செட்டில் ஆயிட்டு அங்கே உள்ள தொழில்சாலை வேலைகளை செஞ்சு அங்கே உ இது பண்ணிக்கிட்டுருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று படிச்சிக்கிட்டு அவங்களுக்கு நாலேஜ் எந்த இதில் நாலேஜ் அதிகமாக இருக்கோ அந்தந்த ச துறையில் போயிவிட்டு அந்தந்த வேலையப் பார்த்துக்கிட்ருக்காங்க விவசாயத்தையே இப்போ மறந்துவிட்டாங்க முந்தையக் காலத்தில் தொழிலுக்கு வந்து விவசாயம் தான் ஒரு இதாக இருந்துது விவசாயம் விவசாயம் தான் ஒரு தொழிலாவே இருந்துது அப்போ உள்ள வரையும் ம இது எல்லா வேலையும் என்ன என்ன விவசாயத்தை நம்பி தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாரும் அவங்க நாலேஜை வளர்த்துக்கிட்டு அவங்க நாலேஜியை வச்சி ஒவ்வொரு ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு நாடுக்கும் பயணிச்சு அந்த அந்த நாடுல அங்கே அந்தந்த நாட்டில அவங்களுக்கு ஏத்த ஸ்கி அவங்க ஸ்கில்லை பொறுத்து அவங்கவுங்க ஒரு வேலையில் பிடிச்சி வேலையில் உக்காந்து அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால் விவசாயத்தையே விவசாயத்தையே கை விட்டுவிட்டாங்க இப்போ சிலப் பேர் விவசாயத்தை இது மின்னாடிலாம் எப்படி இருந்துதுன்னா விவசாயி தான் உண்மையான இது வேலை அதையே ஒரு வேலையாக தான் வச்சி செஞ்சிக்கிட்டுருந்தாங்க அது வந்து ஒரு தொழிலாகவே இருந்துது அதை இப்போ வந்து அது எப்படின்னா அந்த வேலையியே இல்லாமல் இப்போ வந்து அந்த வேலையை மறந்து அந்த வேலையை மறந்துவிட்டு அந்த வேலையை விட்டுட்டு வேறு எந்தந்த வேலைக்கோ சரி கம்பி இது ஐடி கம்ப்யூட்ரு ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை இது மிஷின் ஃபீல்டாக இருக்கட்டும் இந்த மாரி போயிட்டாங்க அது மாதிரி அப்போ வந்து அறு இது விவசாயத்தில் என்னென்னன்னா விதையை வந்து விதைக்குறதுலேர்ந்து விதையை விதைச்சு அதை வந்து அறுவடைக்கு உரம் அதுக்கு ப உரம் போடுறது அது எல்லாமே மனுஷங்க தானாக தானா தன் கையால் எல்லாத்தையும் செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு இது வந்துடுச்சு ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு இது வந்துருச்சு அது ஒவ்வொரு மிஷினும் என்னான்னா இப்போ விதையை வந்து நடுறத்துக்கு ஒரு மிஷின் இருக்கு அது மாரி விதைக்கு வந்து உரம் போடுறது கரெக்ட் டைமுக்கு உரம் போடுறது இந்த மாதிரி இந்த இதுக்கெல்லாம் ஒரு இது இருக்கு ஒரு மிஷின் வந்துவிட்டு இது மாதிரி இதுக்கு களை எடுக்குறத்துக்கு இந்த மாரி இதுக்குலாம் களை எடுக்குறதுலாம் முன்னாடி இது இது மனுஷங்க கையால் தன் கையை அறுப்புக் கையை அருப்பு அருவாளால் எல்லாத்தையும் அறுப்புலாம் எடுப்பாங்க ஆனால் வந்து போகப் போக அது என்ன ஆச்சுன்னா அதுக்கே தனி மிஷினு வந்து நெல் எது தேவையில்லாத புது புல்லு எது அப்படின்னு பார்த்து அதை எடுக்குறதுக்கு மிஷினு வந்துருச்சு அது மாதிரி உ இது உரந் உரத் தெளிக்கறத்துக்கு உரம் தெளிக்கறத்துக்கு தண்ணி பாய்ச்சுறத்துக்கு தண்ணி பாய்ச்சுறத்துக்கு நிறைய இது வந்துருச்சு மின்னாடிலாம் குளத்து குளத்துலேர்ந்து இது தண்ணி எடுத்துகிட்டுப் போயிவிட்டு செடிங்களுக்கு பாய்ச்சுவாங்க முன்னாடிலாம் பம்பு செட்டு பம்பு செட்டு வச்சு எறச்சு அதில் ஊற்றுவாங்க இதுக்கு நல்லா கேணிலேர்ந்து தூக்கிட்டுப் போய் தண்ணி எடுத்துகிட்டுப் போய்விட்டு எடுத்துகிட்டுப் போய்விட்டு விவசாய நிலங்களுக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க இல்லை குளம் குட்டை ஏரி இந்த மாதிரி இடத்துலேர்ந்து அணையக் கட்டி இது வழி இதை உருவாக்கி அதில் வழி சே இடத்துக்கு தண்ணிப் பாய்ச்சி இது பண்ணுவாங்க அது இல்லாமல் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா பம்பு செட்டு ஆயி பம்பு செட்டுலேர்ந்து இப்போ தண்ணி போர் போட்டு தண்ணி எடுத்து தண்ணி பாய்ச்சுறாங்க அது இப்போ ப தாண்டிப் போய் அது இல்லாமல் இப்போ வந்து சொட்டு நீர் பாசனம் இந்த மாதிரி நிறைய விதமான இது மிஷின்ஸ் வந்துருச்சு வழிமுறை வந்துருச்சு அதனால அந்த இதெலாம் வச்சி யூஸ் பண்ணிக்கிட்டுருக்காங்க அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறதுனால செடிங்களுக்கு தண்ணிப் பாய்ச்சுறது இது மாதிரி வேலைக்கு மிஷின்ஸ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிவிட்டாங்க மோட்டார்ஸ் அண்டு எலெக்ட்ரிக்கல் இது பொருட்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிவிட்டாங்க முன்னாடிலாம் எல்லா வேலைக்கும் மனிதனாக மனுஷன் மனுஷனை வச்சு தான் வேலை செஞ்சிக்கிட்டுருந்தாங்க எல்லாத்துக்குமே முன்ன இப்போ வந்து புல் இது நெல் அறுக்கணுன்னா அதுக்கு மனுஷன் தான் வரணும் எல்லாத்துக்குமே மனுஷனை நம்பி இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையுமே மிஷினை வச்சு எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க முன்னாடிலாம் போ இது இது விளஞ்ச நெல்லை வந்து அறுக்குறத்துக்கு மனுஷங்களை கூலி வச்சு வேலை வச்சு அறுத்துக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு தொழிலா இருந்துக்கிட்டு இருந்துது ஆனால் அதற்கப்பறம் இப்போ என்ன ஆச்சுன்னா இது மிஷினை வச்சு அறுத்துவிட்டு போயிட்றாங்க மிஷினை வச்சு மிஷினை வச்சு அந்த மிஷினை இது அறுத்து அந்த மிஷினு வந்து நெல் அறுத்துப் போடுருது நெல்லை அறுத்து இதுப் பண்ணிருது இன்னொரு மிஷினு வந்து அந்த இது நெல் தனியாகவும் இது தனியாகவும் பிரிச்சிருது புல் இது வேஸ்ட்டு தனியாகவும் நெல்லத் தனியாகவும் பிரிச்சு அதை தனித்தனியாக பிரிச்சு கொடுக்குது இந்த மாதிரி நிறையா இதுக்கு முன்னாடிலாம் நெல்லை காய வச்சு இதுப் பண்ணி புடப்பாங்க இப்போ அதுக்கெல்லாம் மிஷினு வந்துடுச்சு மிஷினு வந்து அதை புடச்சிக் கொடுத்துரும் எல்லாமே பண்ணிருது இது நெல் தனியாக இது அரிசி தனியாக தனியாக எடுத்துருது இந்த மாதிரி நிறையா இதில் எல்லாமே பண்ணிருது அதனாலயே இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ எல்லாத் தொழில்லியுமே விவசாயத்தை வந்து விட்டுவிட்டு மிஷின் வச்சு மூலமாக எல்லாத்தையும் ரெடிப் பண்ணிவிட்டு அதற்கப்பறம் அதை வந்து அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிவிட்டாங்க இப்போ வர எல்லா ஜென்ரேஷன்லையும் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற விவாசாயம் ஆட்கள் குறைந்தாலும் மிஷினை வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டுருக்காங்க அதனாலயே நம்ப விவசாயி தொழிலு வந்து குறஞ்சிக்கிட்டே வருது விவசாயத் தொழில் அதனாலயே விவசாயத் தொழில் குறைய குறையறதுனாலும் பட் இது நாலேஜு அதிகமாக வளர வளர முன்னாடிலாம் இந்த விவசாயம் இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்கக்குள்ளே முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது காசு இது மனி ட்ரான்ஸ்ஸேஷன் பண்ணுறத்துக்கு இங்கேருந்து பேங்க்குக்கு ஒரு கிலோ மீட்ரு ரெண்டு கிலோ மீட்ரு போகணும் அது மாதிரி காசு இது பண்ணுணுன்னா ஒரு ஒரு இடத்துலேர்ந்து இன்னொரு இடத்துக்கு பயணிச்சு அங்கே கொடுக்கணும் பஸ்ஸில் போகணும் இந்த மாதிரி இருக்கு ஆனால் இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்ததுலேருந்து எல்லாத்தையும் நம்ம ஒன் ஒன் இதுலையே பண்ண ஆரம்பிச்சிவிட்டோம் அண்ட் இதுலருந்து கையிலேர்ந்தே ஃபோன் மூலியமாகவே நம்ம அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் பேங்க்குக்கு பேங்க்லேர்ந்து ரிவில்ட் பண்ணிக்குறோம் இந்த மாதிரி டெபிட் பண்ணுறோம் க்ரெடிட் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறையா இது பண்ணுறோம் ஒருத்தவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் இது மாதிரி நிறைய ஒர்க் இருக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டுருக்கோம் நம்ப ஆனால் இது இதோட முக்கிய இது வந்து என்னாதுன்னா சுத்தமாக எந்த இதுலையுமே நம்ப இது பண்ணிட்டுருக்கோம் ஒவ்வொரு தொழில்லியும் போய் நமக்கு வந்து இப்போ ஒவ்வொரு தொழில் பண்ணிக்கிட்டுருக்கோம் ஆனால் நம்ம விவசாயத்தை மறந்துக்கிட்டுருக்கோம் ஸோ ஒவ்வொரு தொழில்லியுமே அந்த டிப்பார்ட்மெண்ட்டில என்னன்ன வேலை இருக்கோ அந்த வேலையெல்லாம் நம்ப பண்ணிக்கிட்டுருக்கோம் அது மாதிரி விவசாயத்தை முடிச்சப் பிறகு வியாபாரத்துக்கு என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து ஒரு ஊர்லேர்ந்து ஒரு ஊருக்கு போயிட்டு இது ப இது பண்ணுவோம் நம்மளே ஒரு பயணிச்சு பஸ்ஸில் போயிட்டு இது மாதிரி இந்த இடத்துல விற்று இது பண்ணுவோம் ஆனால் இது அப்படி இல்லை இப்போ இனிமேல் இப்போ வந்து ஃபோன்லையே நம்ப ஆர்ட்ரு பண்ணிடுறோம் இது வந்து நம்மளுக்கு வரணும் அப்படின்னா கொரியர் இந்த மூலியமாக நம்பளுக்கு வந்துருது ஆனால் இது வந்து நம்மளுக்கு எப்புடின்னா இப்போ முன்னாடிலாம் வியாபாரத்துக்கு என்ன பண்ணோம் ஒரு இடத்துலேர்ந்து நம்ம வந்து போயிட்டு அந்த இடத்துல வச்சி விற்று அந்த இதில் பண்ணுனோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாத்தையும் இசால்ட்டாக ஃபோன் மொபைல் மூலியமாக டெக்னாலஜி வளர்ந்தது மொபைல் மூலியமாக சீக்கிரமாக எல்லாத்தையும் வித்தடுறோம் அந்த ஃபோன்லையே கூட நம்ம இதுப் பண்ணி வித்தடுறோம் அதனால தான் அதனால தான் இப்போ என்னப் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே இது பண்ணிக்கிட்டுருக்காங்க ஃபோன் மூலியமாக எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்கறனால எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்ததுலேர்ந்து ஃபோன் மூலியமாகவே எல்லாமே பண்ணிக்கிட்டுருக்கோம் உற்பத்தி வந்து இப்போ இது நெல் உற்பத்தி அரிசி உற்பத்தி வந்து இப்படே சாலிடாக குறஞ்சிருச்சு ஏன்னா இப்போ வந்து விவசாயமே அதிகம் நடக்குறது இல்லை ஏன்னா மழ இல்லை தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் இருந்தால் இருந்தாலும் அதிகப்பேர் விவசாயத்தை விரும்பமாட்டுறாங்க ஏன்னா விவசாயம் விவசாயத்தை ஏன் விரும்புறது இல்லன்னா அதில் குறை அதிக நெ முதலீடுப் போட்டு குறைந்த முதலீடு கிடைக்கிறதுனால விவசாயத்தை யாரும் வேணான்ட்றாங்க ஆனால் இதுவே ஒரு கார்ப்ரேட் கம்பெனியில போய் ஒர்க் பண்ணுறனால அவங்களுக்கு வந்து வருமானம் ஈட்டப்படுகிறது அதனால வருமானம் நிறைய கிடைக்கிறதுனால அவங்க என்னப் பண்ணுறாங்கன்னா அது இது எனக்கு வேணாம் நான் விவசாயத்தை விட்டுவிட்டு இதுக்கு போகறேன்னு சொல்லிவிட்டு இது பண்ணுறாங்க அதனால உற்பத்தி குறையுது அது மாரி முன்னாடிலாம் ஆடு மாடை வச்சு காசு இது பண்ணிக்கிட்டுருந்தோம் ஆடு மாடு ஒரு இதுவாக வச்சு ஒரு தொழிலா வச்சு ஆடு மாடு இதுலர்ந்து மாட்டுலேர்ந்து பால் வெண்ணெய் தயிர் இது மாதிரி எடுத்து நம்ம கொடுத்து விற்றுக்கிட்டு நம்பளுக்கு பொருளாதார தொழில் வந்துக்கிட்டுருந்துது ஆடுங்களை வளர்த்து அதுக்கு விற்று இறைச்சிக்காக விற்றுட்டு அதை வந்து இதுப் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து எப்படின்னா இப்போ ஆடு மாடு வளர்க்குறதெல்லாம் எல்லாரும் விட்டுட்டு அவங்கவுங்க வேலையில் வேறு வேறு தொழில்ல போயிட்டு வேறு வேறு வேலையப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க முன்னாடிலாம் ஒரு இது ஒரு காலக்கட்டத்தில் நம்மளுக்கு ஆடு மாடுல தான் முக்கியமான தொழிலாக இருந்துது ஆடு மாடு அண்டு அப்புறமேட்டு விவசாயம் இது தான் ஒரே தொழிலா இருந்துது இந்த தொழில் இருக்கக்குள்ளே என்ன ஆச்சுன்னா ஆடு மாடுலேர்ந்து வர மாட்டுலேர்ந்து வர பால் எண்ணெய் வெண்ணெய் தயிர் மோர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் விற்று அதுலர்ந்து காசுப் பார்த்து அதை ஒரு தொழிலா பண்ணிக்கிட்டுருந்தாங்க அதற்கப்பறம் ஒரு இடத்துலேர்ந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகறத்துக்கு இப்போலாம் நிறைய பஸ்ஸு இப்போ டெக்னாலஜி வளர்ந்தப் பிறகு மோட்டார்ஸ் வச்சு பஸ்ஸு எலெக்ட்ரிக்கல் வச்சு வே வே இது பை வெஹிக்கல்லு இந்த மாதிரி நிறைய இது பண்ணிருக்கோம் அப்பெல்லாம் வந்து என்னான்னா மாட்டுவண்டி ஆள் மனுஷங்க இழுக்குறது இந்த மாரி வண்டிங்களாக தான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டுருந்தோம் அப்போ வந்து நம்மளுக்கு டெ கம்மியாக ஆவும் ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நிறையா நிறைய நிறை நிறைய இப்போ ஈஸி நம்மளுக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுலேர்ந்து இப்போ எல்லாம் நம்ம எலெக்ட்ரிக்கல் வெஹிக்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிவிட்டோம் இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணனால மாட்டு வண்டி மாட்டோட உற்பத்தி மாடுக மாடு ஆடு கோழி இதோட வர எல்லாம் கம்மியாயிட்டே வருது இதனால என்னப் பண்ணுறாங்கன்னா இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா வரத்தும் குறையிறனால நம்மளுக்கு வந்து உற்பத்தி கம்மியாகறது உற்பத்தின்னா பால் உற்பத்தி அப்புறமேட்டு வெண்ணெய் தயிர் மோர் இது மாதிரி அப்புறம் ஆட்டு இறைச்சி இதெல்லாம் கிடைக்காம கம்மியாக ஆயிட்டுருக்கு அப்புறம் ஆட்டு இறைச்சியிலருந்து அப்புறம் கோழி இதெல்லாம் வந்து முட்டை இந்த மாதிரி இந்த மாதிரியான புரோட்டின் இது சத்தான உணவுகள் உற்பத்தி கம்மி ஆயிட்டுருக்கு அதுவும் விவசாயத்தில் முக்கியமாக நம்மளுக்கான உ சாப்பாடுக்கு தேவையான அரிசி முதற்கொண்டு உற்பத்தி கம்மியாயிக்கிட்டே வருது அதனால நம்ம இதில் தொழில் இதில் வந்து முன்னேரிட்டு இருக்கிறதுனால இந்த இது குறஞ்சிக்கிட்டே வருது நமக்கு உணவுப் ப பற்றாக்குறை வரும் ஏன்னா அரிசி இப்போ நெல்லோட உற்பத்திக்கான இது வந்து கம்மியாக்கிட்டு இருக்கு உற்பத்தி வரத்து கம்மியாயிக்கிட்டே வருது அந்த உற்பத்தி வரத்து அதிகப்படுத்தணுன்னா அதிகமாக விவசாயி தொ தொலில்னு எல்லா கண்ட்ரிக்கு போனாலும் தம்மோட தொழிலானது தொழிலான விவசாயத்தை கை விடாமல் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டுருக்குணும் அந்த விவசாயத்தை எல்லாரும் கை எடுத்து ஒழுங்கா பண்ணால் தான் நம்மளுக்கு தேவையான நெல் இதில் வந்து எல்லா வறுமையும் குறையும் ஏன்னா இப்போ அறுவ அறுவடை தக்காளி வெங்காயம் இது மாதிரி எல்லாத்தையும் விதைக்குறது ஒரு விவசாயி விதச்சி அதை இது பண்ணுறதுல தான் நம்மளுக்கு இதா இருக்கு இப்போ எக்யூப்மெண்ட்லேர்ந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ எலெக்ட்ரிக்கல் வெஹிக்களேர்ந்து எலெக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் வரையும் எல்லாத்துலையும் அது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எதற்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா எலெக்ட்ரிக்கல் இது பொருள்லாம் அந்த மிஷின்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்போ மனுசங்களோட இது கம்மி ஆனதுனால இப்போ எதை யூஸ் பண்ணுணுன்னு தெரியாமல் எலெக்ட்ரிக்கல் பொருளை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டுருக்காங்க எல்லாம் மிஷின்ஸை யூஸ் பண்ணுறாங்க மிஷின்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டுருக்காங்க வேலை நடவு நட்றதுலேர்ந்து அதுக்கு இது இது என்னது அதுக்கு உரம் போடுறதுலேர்ந்து எல்லாமே மிஷின்ஸ் மூலியமாகவே எல்லாமே பண்ணிக்கிட்டுருக்காங்க ஏன்னா மிஷின்ஸு தான் ஏன்னா இப்போ மா ஆட்கள் மனிதர்களோட தொழில் இல்லை மனிதர்கள் எல்லாரும் இந்த விட்டுட்டு போயிட்டாங்க அதை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மிஷின்ஸ் மூலியமாக எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மிஷின்ஸ் மூலியமாக வித நட்றதுலேர்ந்து வித இது பண்ணுறதுலேர்ந்து எல்லாமே இது பண்ணிக்கிட்டுருக்காங்க ஏன்னா வித இது பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக எல்லாமே இது பண்ணுறது வித இது இப்போ இந்த மிஷின் எல்லாமே இது பண்ணிடுறது மிஷினுக்கு தேவையான இது கொடுத்துட்றோம் ஃப்யூல் கொடுத்துட்றோம் எல்லாமே இதுப் பண்ணனால் மிஷினே நம்மளுக்கு எல்லாத்தையும் வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ மனித தொழில் வந்து வேறு வேறு இதுக்கு போயடுறாங்க அது மாதிரி முன்னாடிலாம் எல்லாம் என்ன எதில் பண்ணிக்கிட்டுருந்தாங்களோ அது மாதிரி விவசாயத்தை பொறுத்த அளவு இது வியாபாரத்தில் வந்து என்ன ஏன்னா ஒவ்வொரு இதுலையும் நஷ்டப்பட்டுட்டே வர்றாங்க இப்போ விவசாயிங்க வந்து ஒரு ஒரு இதுலையும் வியாபாரத்தில் அது இது படுறாங்க ஏன்னா அதில் உள்ள வாங்குறவங்க அந்த விவசாயிக்கிட்டேர்ந்து நெல் வாங்குறவங்க கம்மியாக வாங்கிக்கிட்டு அதை அதிகமாக விற்கிறதுனால இதில் வாங்குறவங்களுக்கும் இதுங்களுக்கும் இது கடையில் விற்கிறவங்களுக்கும் லாபம் கிடைக்கும் ஆனால் விவசாயிக்கு லாபம் கிடைக்காது அது உற்பத்தி இதனால அதனால அது குறிப்பிட்ட உள்ளவங்க காசு கொடுத்து வாங்கணும்